உங்கள் பள்ளி கல்லூரியில் வரையக் கட்டி கொண்டிர்களா எஸ் அதாவது என்னோட சின்ன காலக்கட்ட சின்ன வயசில் நான் ஸ்கூல் படிக்கிறம் போது அந்த வரைகிற ஆர்வம் வந்து எனக்குள்ளே வந்துச்சு அப்போது என்ன பண்ணுவேன்னால் ரெண்டு மலை குட்டி வீடு நடுப்புறம் வந்து ரிவர் போகிற மாதிரி அப்போ அதுதான் நேச்சுரல் ட்ராயிங் அப்படின்ன மாதிரிலாம் வரைவேன் சின்னச் சின்ன ட்ராயிங்கெலாம் வரைகிறது வந்து அந்த புத்தகங்கள் கொடுத்துருக்கின்ற சின்னச் சின்ன ஓவியங்களையும் வரைந்து காண்பிப்பது உண்டு மேலும் இந்த விழிப்புணர்வு பா அப்படின்னா சாலையோர பாதுகாப்பு தினம் மற்றும் குடி அதுக்கான விழிப்புணர்வு போட்டிகளும் நடத்துவார்கள் அப்போது இந்த சாலையோர பாதுகாப்பு அதுக்காக ஒரு வரைதல் போட்டி பேச்சு போட்டி நடைபெற்றது அப்போது நான் வந்து செவன்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன் அப்போது அந்த போட்டியில் கலந்துக்கிட்டு அனைத்து கல்லூரிகளும் அனைத்து பள்ளிகளும் நடைபெறதில் வந்து என்னோடதில் வந்து நான் ஃபஸ்ட் பிரைஸ் பெற்றேன் அந்த மாதிரி சின்ன வயசுலிருந்து அந்த ஒரு ட்ராயிங் மீது ஒரு ஆர்வம் இருந்துச்சு ஆனால் அது போகப் போக படிப்படியாக வந்து இன்னும் அது தீவிரமாக இருந்து இப்போது வந்து ஒரு ரியல் ஃபோட்டோ கொடுத்தீனா கூட வரைகிற அளவுக்கூட ஒரு திறமைகள் வந்து வளர்த்துக்கிட்டே இருக்கேன் மேலும் இந்த வரைதல் தொழில்கள் சம்பந்தமாக ஏதேனும் குறிக்கோள்கள் லட்சியங்களோ இருக்கிறதா அப்படிங்கிறத பொறுத்து குறிக்கோள் லட்சியம் இல்லை பட் இது மூலயமும் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறது வந்து ஒரு எனக்கு ஒரு தோணுது மேலும் இந்த கொரோனா காலத்தில் வந்து இந்த கொரோனா பற்றி மக்களுக்கு விழிப்புணர்வு தெரியப்படுத்தணும் விதமாக காவல் காவல் போலீஸ் கூட சேர்ந்து அந்த ரோட்டில் வந்து கொரானாவால் ஏற்படும் அந்த வைரஸ்ஸு பா புகைப்படங்கள் இதெல்லாம் வரைந்து மக்களுக்கு விழி விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்தினேன் இப்போ இந்த லட்சியம் ஏதாவது இருக்கா அப்படின்னா இருக்குது இருக்குங்கிறதை விட ஒரு பணம் சம்பாதிக்க முடியும் அப்படி வந்து தெரிகிறது ஏனென்றால் இந்த இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி பகுதியில் வந்து ஒரு ஒரு ஃபேமிலி ஃபோட்டோவில் ஒரு அப்பாவோ அம்மாவோ இல்லை அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கும் போது அந்த ஃபோட்டோவையும் சேர்த்து அந்த குரூப் ஃபோட்டோவோட இருக்கிற மாதிரி வரைகிறது அந்த மாதிரி சின்ன வயசில் ஒரு பழைய ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க அந்த ஃபோட்டோ வந்து இப்போது வந்து ரெக்கவர் பண்ண முடியாமல் இருக்கிறத தத்ரூபமாக வரைகிறது அந்த மாதிரி விஷயங்களெலாம் பண்ணிகிட்டு இருக்கோம் மேலும் திருச்சி கோயம்புத்தூர் சென்னை போன்ற பெரு நகரங்களில் பார்த்தீனா அந்த மேம்பால தூண்களில் வந்து அழகழகாக ஓவியர்கள் வந்து அவர்கள் வண்ணத்திறமைகளை வந்து காட்டியிருப்பாக அது மட்டும் இல்லாமல் ஒரு செயலை காதில் வாங்கிக்கொண்டு கூட அதை தத்ரூப வந்து வரைகிற ஆர்டிஸ்டுகளும் நிறைய பேர் இருக்காங்க அதனால் தான் வந்து தான் சொல்கிறேன் ஓவியம் இஸ் த ஆர்ட் அது மிக பெரிய ஒரு கலை அது எல்லாேருக்கும் வந்துடுமானால் வராது வந்தவர்களும் அதை ஃபுல்லாக திறமையை வெளிக்கொணர்ந்து என் ஃப்ரெண்ட் வந்து ஸ்கூல் படிக்கும் போது என் நண்பர்ன்னு ஒருத்தர் நண்பன் இருப்பான் அவன் அப்போதே என்ன பண்ணுவான்னால் நம்ம கொடுக்குற இப்போது ஒரு நோட்டில் இருக்கிற ஒரு இன்டெக்ஸ் அந்த மெயின் பேஜ் இருக்கும் இல்லையா அதில் இருக்கிற குழந்தைகளை கூட ரியாலிட்டியாக வரைவான் இப்போ இன்னொரு என்னோட ஆஃபீஸ்சில் வந்து ஒரு தோழி வந்து அவர்கள் அம்மா இறந்துட்டாங்க அவங்கள வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து கிஃப்ட் பண்ணுறதுக்காக அவங்க அம்மாவும் அந்த பொண்ணும் இருக்கிற மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து ஒரு ட்ராயிங் வந்து ரெடி பண்ணிணாங்க அதுக்கு வந்து எவ்வளோ கொடுத்தாங்கனா ஒரு த்ரீ தௌசண்ட் போல் கொடுத்தாங்க அது வந்து ஒரு கலை தான் இருந்தாலும் அது மூலயமும் நம்ம சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட்டு எக்ஸ்சாம்பிலாக அதை தான் நான் இதை சொல்கிறேன் அந்த மாரி ஒவ்வொரு கலைக்கும் ஒவ்வொரு தனித்திறமைங்கிற மாதிரி இந்த வரைதலுக்கு வந்து சொல்ல முடியாத அளவுக்கு இப்போ அந்த ஃபோட்டோவை அவங்க பார்த்துருக்கும் போது எவ்வளோ வந்து அவங்க அவுங் அவங்கள் ஆசை அவங்களுக்கு எவ்வளோ வந்து சந்தோஷம் அடைஞ்சுருப்பாங்கங்கிறத வந்து நினைச்சாலே வந்து சந்தோஷமாக இருக்குது